குட் மார்னிங் சொல்லுங்க மேம் ஆ ஓகே சொல்லுங்க ஆ ஓகே மேம் ஓகே

ஓகே ஓகே சரி ஓகே நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுருக்கீங்களா எம்எஸ்சி முடிச்சுருக்கீங்கில்ல எம்சிஏவா

சிஏவா ஏன் இப்போ ஃபிரெஷாக வரீங்க ஏன்னால் சாப்ட்வேர் டெவலப்பர் முடித்திருக்கீங்க சொல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்கள்ல ஓகே இங்கே எங்களுக்கு வந்து ம் சொல்லுங்க மேம் சரி ஓகே மேம் இங்கே வந்து ப்ரோஜெக்ட் மேனஜருக்கு வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு ஓகேவா இந்த செக்டர் ஓகே சேல்ரி பேஸ் நீங்கள் எவ்வளோ மேம் எதிர்பார்க்குறீங்க ஓகே ஓகே மேம் இங்கே வந்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ங்ற போஸ்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கே கொடுக்கலாம் தான் போல் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஆமாம் மேம் நீங்கள் உங்களோடய ஒர்க்கை பொறுத்து நாங்கள் இன்கிரிமெண்ட் போடுறோம் மேம் ஆமாம் ஸ்டார்டிங் லெவல் நாங்கள் இவ்வளோ தான் மேம் போடணும் அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது ஸோ அவங்களோட இல்லை மேம் உங்களோடய ஒர்க்கோடய எக்ஸ்பிரியன்ஸ் எல்லாமே பார்த்து உங்களோடய ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இன்கிரிமெண்ட் போட முடியும் அதுவும் நீங்க இப்போது ஆ ட்ரெயினிங் உண்டு மேம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ட்ரெயினிங் இருக்கும் உங்களுக்கு வெஹிகிள்ஸெலாம் இங்கே அலோடு இல்லை மேம் கேப்பா ஃபெசிலிட்டிஸெலாம் கிடையாது ஓன் பைக்கு தான் ட்ராவெல்லிங் தான் ஆ ஓகே அதுக்கெலாம் அலோ பண்ணுவோம் மேம் உங்களை எமெர்ஜென்சி அப்படிங்கம் போது அதுக்கெல்லாம் அலோ பண்ணுவோம் ஓகே மேம் வேறு எதாவது மேம் ஓகே மேம் உங்களுக்கு மேனேஜர் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓக் ஓகே மேம் ஆ ஆ நீங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் இருந்து கால் பண்ணுவாங்க மேம் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன ஏது அப்படின்றத நீங்கள் இன்டர் இன்டெர்வியூ இனிமேல் எச்ஆர் அட்டெண்ட் எதாவது பண்ணணுமா இல்லை ஜாயின் பண்ணிக்கலாமா டேரெக்டாக அப்படின்றது உங்களுக்கு மேனேஜ்மென்ட்டில் இருந்து சொல்லுவாங்க நாங்கள் கா ரெசுயும்ஸ்ஸை காப்பி எல்லாமே நாங்கள் அமுச்சு விட்ருவோம் ஆ தேங்க்ஸ் மேம்